இப்போ நம்ம வந்து சுற்றுலா போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வேறு வேறு ஸ்டேட்டுக்கு தான் போவோம் அப்படி போகும்போது நம்ம அங்கே வெவ்வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம பேச முடியும் சில லாங்குவேஜ் நமக்கு கஷ்டமா இருக்கும் சில லாங்குவேஜ் நமக்கு புரியாது இந்த மாதிரி நம்ம ரீசெண்ட்டாக போகும்போது தெலுங்கானா கர்நாடகா அந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு ஸ் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க கேரளா போனால் மலையாளம் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சுற்றுலா போனோம்னால் அங்கே பேசுகிறக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் வாங்க சேட்டா என்ன சேட்டா அந்த மாதிரி சும்மா ஏதோ பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி பேசுவோம் ஸோ அது மூலிமா கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம போக போக கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் வந்துடும் அவங்க பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிலாம் ஸோ அது மூலிமா நம்மளும் புரிய வச்சுக்கிலாம் இந்த மாதிரி பிரச்சினைகள்லாம் இல்லாமல் இருக்குணுன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இன்னும் அதிகமாக நம்ம சுற்றி பார்த்தா தான் அவங்க லாங்குவேஜ்ஜெலாம் எப்படி பேசுகிறாங்க அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்